இன்றைய நவீன உலகத்தில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு தகவலை பரிமாறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கருவி நமக்கு தேவைப்படுது ஏன்னால் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நிறைய விஷயம் வந்து சாதிச்சுருக்கோம் அதனால் இப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு போஸ்ட் ஆஃபிஸ்சில் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஒரு போஸ்ட் கார்ட் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஒரு விளம்பர பலகை அப்படின்னு ஒரு நிறைய பேனர் அடிப்போம் ஆனால் இப்போ வந்து ஒரு தகவலை ஒரு இடத்துலேர்ந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஃபோன் கால் மூலிமாவும் நம்ம எல்லாமே சொல்லிக்கிறோம் ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வந்து நான் ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நான் ஒரு வாட்ஸப் மூலிமாவோ இன்ஸ்ட்டாகிராம் மூலிமாவோ என்னை என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் கூட்டத்துக்கும் இல்லை என்னோடய சுற்றத்தாருக்கும் நான் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பேன் அதனால் இப்போ என்னுடைய ஆக்கப்பூர்வமான ஒரு விளம்பரம் எனக்கு என்ன மாதிரியான ஒரு கருவி தேவைப்படுது அப்படின்னா அது என்னோடய செல் ஃபோனில் இருக்கிற வாட்ஸப் அப்புறம் இன்ஸ்ட்டாகிராம் இது ரெண்டு மூலியமா தான் வந்து நான் மக்களை தொடர்புக்கொள்கிறேன் தகவலை பரிமாறிக்கிறேன் அதனால நேரமும் எனக்கு மிச்சமாகுது காசும் மிச்சமாகுது எனக்கு வந்து எந்த தகவலை எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு பதட்டமில்லாமல் அந்த விஷயத்த நான் செய்வேன்